ஹலோ சொல்லுங்கள் ஆ ஆமாம்மா கோழிக் கடை தான் வச்சிருக்கோம் நாங்கள் கருங்கோழி பாய்லர் கோழி வான்கோழி நீர்க்கோழி அது எல்லாம் போந்தா கோழி இதெல்லாம் வச்சிருக்கோம் உங்களுக்கு எந்தக் கோழி வேணும் வாத்துக் கோழியா நாட்டுக் கோழியா சேவல் கோழியா இல்லை பொட்டைக் கோழியாக்கா ஆ எத்தனை கோழி ஆ அதெல்லாம் உடம்புக்கு நல்லது அது அதிகமாக காசு அதிகமாக இருக்கிறனால யாரும் வாங்க மாட்டாங்கள் வான்கோழி கருங்கோழி இதெலாம் நீங்கள் வேணும்னா சொல்லுங்கள் அதெல்லாம் சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது இந்த பாய்லர் கோழி அதெல்லாம் சாப்பிடறதோட அதெல்லாம் ரொம்ப நல்லது நீங்கள் என்ன கோழி வேண்ணாலும் சொல்லுங்கள் உங்களுக்கு ஏற்ற மாரி நான் ரெடி பண்ணி தரேன் ஆ என்னைக்கி வேணும் ஆ சரி ஆ நீங்கள் வந்து வாங்கின்னு போவீங்களா இல்லை நாங்கள் எடுத்துன்னு வந்து தரணுமா ஆ எங்கே நாங்களும் திருவண்ணாமலை தான் சரி எடுத்துன்னு வந்து தரேன் தோல் உரிச்சிக் கொடுத்தா கொஞ்சம் காசு அதிகமாகும் ஐம்பது ரூபா அதிகமாகும் ஒரு கோழிக்கு தோல் உரிக்காமல் கொடுத்தா கம்மியாகும் அப்பறம் நாங்கள் ஆ நாங்கள் எடுத்துன்னு வந்து கொடுத்தா கொஞ்சம் எக்ஸ்டா காசு ஆகும் நாங்கள் எடுத்துன்னு வந்து கொடுத்தா கொஞ்சம் எக்ஸ்டா காசு ஆகும் பார்த்துக்கங்க ஆ ஆ கம்மி பண்ணி தர்றோம் ஆ காடை காடையும் இருக்குது கிலோ கணக்கு தான் ஆ காடை வாங்குனீங்கன்னா உங்களுக்கு கௌதாரி ஃப்ரியாக தருவோம் கௌதாரி ஃப்ரி தருவோம் ஆ நீங்கள் வாங்கிகிங்க எவ்வளோ வேண்ணாலும் வாங்கிகிங்க அதுக்கு ஏற்ற மாரி ஃப்ரீ உங்களுக்கு உண்டு ம் சரி அப்புறமா இது சொல்லுங்கள் எப்போ வேணும்னு